எங்கூரில் வந்து விளையாட்டை மேம்படுத்துகிறதுக்கான ஒரு நிறுவனம் அப்படின்னா நிறுவனங்களுன்ட்டு இங்கே எதுவும் பெருசாக ஒன்றும் கிடையாது சின்ன சின்ன ஃபைனான்ஸுங்க இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீனா இந்த கொஞ்சம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு மளிககடை அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து பார்த்தீங்கனா கொஞ்சம் டொனேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கள் அதர்வைஸ் ஊரில் வந்து பார்த்தீனா பொலிட்டிஷியனுங்க இவங்க ஏதாவது வந்து பார்த்தீங்கனாக்கா ஏதாவது கொஞ்சம் பண்ணி ஆதரவு பண்ணுவாங்க அது ஒன்று தான் அதுக்கப்புறம் எந்த வகையில் சப்போர்ட் அப்படிங்கிறது அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் சப்போர்ட் பண்ணி எங்கள் ஏரியாவுலேருந்து யாரும் பெருசாக வீரர்கள்னு டெவலப் ஆயி போனதில்லை